செய்தி செய்தியில் வந்து ஒரு சில விஷியங்களை வந்து இப்போ ஒரு ஆக்சிரெண்ட்டுன்னா அங்கே இந்த மாதிரி ஆக்சிரெண்ட் ஆணுச்சி ஆமாம் இந்த இந்த பைக்கால இந்த கார் வந்து ஆக்சிரெண்ட் ஆணுச்சுன்னா அது வந்து ஒரு சில பொய்யான இதால் இது வந்து மறைச்சிடுவாங்க இப்போ கொஞ்சம் பெரியாளாக இருந்துச்சுன்னா அவங்க மேல தப்புல்ல இவங்க பைகில் வந்தவங்க ராங்காக வந்தாங்க அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க ஒரு சில இது அப்றம் வந்து டிவியில் வந்து ஒரு சில க செய்தித்தொகுப்பு வந்து கரெட்டாக இருக்கும் ஆனால் இந்த இது வந்து உண்மையாலும் நடந்தது எங்கே ஊரில் எங்கள் சாலை வந்து நாலு நாலு வழி சாலையில் வந்து ஒரு பைக்கு ஓரமாக எப்போயும் அந்த ஒய்ட் கலர்ருன்ற கோடில் வந்து வரும் ஒரு கார் அது வந்து சென்னை அவங்க வந்து கவுன்சிலர் அந்த மாதிரி கொஞ்சம் பெரியாளு இருக்கிறதுனால அவங்க வந்து என்ன பண்ணிணாங்கன்னா அவங்க ராங்காக வந்துட்டு அந்த பைக் மேல மோதி ரெண்டு பேரு செத்தாங்க ஆனால் நியூஸில் வந்து எப்படி காமிச்சாங்க போதையில் வந்தாங்க கார் மீது மோதிட்டாங்க அந்த மாதிரின்னு சொல்லி நியூஸில் போட்டு அந்த மாதிரி செஞ்சாங்க அப்புறம் வந்து ஒரு சில விஷயம் வந்து இந்த மாதிரி திறமையானவங்கள வந்து வெளிய காட்டாம பணம் கொடுத்தி நியூஸில் சொல்கிற நியூஸ்ஸும் இருக்குது ஒரு சில நியூஸில் வந்து கரெட்டாகவும் சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் நிஜமாக பார்தது அந்த பொய்யான நியூஸ் வந்து எப்படி தெரியும் அதான் பொய்யான நியூஸ் வந்து இந்த பொண்ணுங்க வந்து இந்தமாதிரி நல்லா படிச்சிருக்காங்க அந்த மாதிரின்னு பொய்யான நியூஸு இந்த மாதிரி இவங்க செஞ்சிருக்காங்க பொருள்லாம் இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்டின்னு சொல்லி செய்ய மாட்டாங்க அவங்க பேர் வந்து இந்தமாதிரி டெவலப்பாவணும் அப்டின்றதுக் கொசரம் அவங்க வந்து இந்த மாதிரி செய்வாங்க எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்காங்கள்ல அந்த மாதிரியும் எவ்வளோ பேர் இருக்காங்க செய்கிறாங்க அந்த செய்தி வந்து பொய்யான செய்தி வந்து சொல்கிறாங்க அந்த செய்திகளில் வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயம் இருக்குது ஒரு ஒரு சில செய்திகள் வந்து கரெட்டாக சொல்லுணும் நம்ம நியூஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாவணுன்றதுக்காக பொய்யான விஷியங்களை கூடும் இப்போ இதாக்கி நல்லா பெருசு மாதிரி பெருசு படுத்தி சொல்லுவாங்க இந்த மாதிரி நியூஸில் வந்து இந்த மாதிரி இந்த டிவியில் இந்த நியூஸ் வந்து காமிச்சாங்க சொன்னாங்க அந்த மாதிரின்னு சொல்றதுக்கொசரம் இந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு சில ஒரு சில விஷியங்களை வந்து ஒரு சில நல்ல விஷயங்களை வந்து பொய்யாகவும் சொல்கிறாங்க இந்தமாதிரி இந்தமாதிரி அதுமாதிரி கோவிலில் வந்து இந்த மாதிரி திருடுப்போச்சி ஆனால் அந்த திருட்டயவே பணம் கொடுத்து வேற மாதிரி நியூஸ் போட்டு சொல்லியிருக்காங்க